ட்ராயிங் வரையறது மூலமா மக்களுக்கு வந்து என்னென்ன இது நன்மை அப்படின்னா அவங்க வரையிறதினால அவர்களோட ஷார்ப்னஸ் ஒரு விஷயத்தை செய்யறப்போ அதை கரெக்டாக பண்ணணும் அவங்க வந்து வரையறப்போது இங்கே வந்து கண் வைக்கணும் இங்கே வந்து மூக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு விஷியத்தை ப்ளான் பண்ணுறப்போ ஒரு விஷயம் செய்யணுன்னு நினைக்கிறப்போ அத ப்ளான் பண்ணி எப்போ வந்து எந்த டைமில் வந்து முடிக்கணும் ஸோ இதெலாம் வந்து நிறுவனம் ஒன்று நம்ம செயல்படுத்துறோன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஓ எப்படி வந்து இந்த ட்ராயிங்கை வந்து இன்னும் அழகாக்கலாம் என்ன இதில் க்ரியேடிவ்வாக கொடுக்கலாம் அப்படின்னு நிறையா அதனால வந்து யோசிப்போம் அந்த இது வந்து நிறைய விஷயத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வீட்டை அலங்கரதுக் அலங்கரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி வந்து மற்ற விஷயத்துலருந்து க்ரியேட்டிவ்வாக பண்ணலாம் அதே மாதிரி பண்ணாமல் அதை எப்படி டிஃபரெண்டாக பண்ணலாம் எல்லாமே வந்து ஓவியம் மூலமாக கிடைக்கிற நல்ல ஒரு பயன்